நில உரிமை அப்படினு நினைக்கும்போது அவங்க வந்து சொத்துரிமை அதெலாம் பாதுக்காக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கனா அவங்ளோட தரத்தையே அவங்க குறைச்சிக்கிறாங்க பக்கத்தில் அவங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் யாராவது வீடு தங்கி இருந்தாலுமே அவங்க ஏதோ ஒரு பொருளை அந்த பக்கம் போட்டாலோ தண்ணி அந்த பக்கம் போனாலோ அதை கூட அவங்களால ஏற்றுக்க முடியாது நிலகிறது வந்து நம்ம சும்மா ஆள்கிறத்துக்காக இருக்கணும் அவங்க வந்து செடி மரம் கொடிக்கு அது மாதிரி வச்சு பயன் படுத்தினாலும் பரவாயில்ல ஆனால் வந்து சும்மா இருக்க இடத்துக்கு பக்கத்தில் இருக்கறவங்க ஏதாவது ஒன்னுதை போட்டாலுமே அதை வந்து அவங்க பாதுகாக்கும் போது ரொம்ப இதாக பண்ணுறாங்க ஆனால் வந்து சில இடத்துல வந்து அவங்க இடத்த வந்து வேறு ஒருத்தவங்க மூலயமா ஆக்குமூலம் ஆக்கு வேறு ஒருத்தவங்க அப்படின் சொல்லிட்டு விற்றுட்டாங்கனா அதனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களோட நிலம் அவங்களுக்கு கிடைக்காம ஏன்னால் இப்போ வந்து நிலத்தோட விலை வாசி வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது நிலம் தொடர்பான அவங்களுக்கு என்னென்ன பிரச்சினலாம் அவங்களுக்கெல்லாம் இருக்குது அது மாதிரி இருக்கும்போது யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறாங்கனா தாசில்தார் அது மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட இது மாதிரி என்னோட நிலம் இது மாதிரி ஆகிடுச்சி இது மாதிரி வேறு ஒருத்தவங்க அவங்க எழுதிக்கிட்டாங்க அவங்களோடதுனு சொல்கிறாங்க அப்படின் சொல் அது முன்னாடி காலத்திலலாம் ஒரு கை சோறுக்காக ஒரு ஏக்கர் நிலம் அது மாதிரிலாம் எழுதி வைச்சாங்க அது மாதிரி நேரத்தில் இப்போ வந்து நிலத்தோட முக்கியத்துவம் வந்து அது ஒரு கை சோறு கிடைக்காம அந்த அதுக்காக இப்போ அதுக்காகயெலாம் சண்டை வளர்த்திகிறாங்க இவங்களோட பிரச்சின வந்து சொந்த பந்தங்கள் கூட பார்க்காம நிலத்துக்காக இது பண்ணிக்கிறாங்க யாருமே அவ்வளவும் இப்போ யாருமே ஆலோசனை தேடி போகாமல் பிரச்சினைய எடுத்துகிட்டு போயிட்டு காவல் நிலையத்தில் தான் நிற்கிறாங்க